மீன் பிடிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் ஹாபி தான் எங்களுக்கு தொழில் வேலை இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் மீன் பிடிக்கிறது அது தான் அது கிளம்புறக்கு முன்னாடி நாங்கள் பிடிக்க போகிற பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் வலையை செக் பண்ணிப்போம் ஆற்றுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து தலையில் தெளித்து க சாமி கும்பிட்டு தான் இறங்குவோம் மெயினாக ம ஆற்றுல இறங்கும் போது செருப்பு போட மாட்டோம் பார்த்து மெதுவாக தான் போயிட்டு வருவோம் அங்கே இங்கேயும் முதல்லே எல்லாம் இறங்கும் போது ஆற்றுல எங்கே போனாலும் மணலாக இருக்கும் இப்போ எங்கே போனாலும் பயமாக இருக்குது கண்ணாடி சில்லு எங்கேயாது குத்திருமோ ஆல்ரெடி சமீபத்தில் ஒரு தடவை எனக்கு கூட குற்றி காயமாயிருக்குது ஆற்றுக்கு இந்த மாதிரி கண்ணாடி சில்லுலாம் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க குளிக்கின்ற இடமா இருக்குது பொம்பளைங்க துவைக்கிற இடம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அது என்ன பல வருஷத்து கண்ணாடி சில்லு அதுலேயே தானே ஓடிட்டுருக்கோம் தயவு செய்து யாராவது குடிக்க வரவங்க இந்த மாதிரியெல்லாம் உடைக்காதீங்க முடிஞ்சளவுக்கு பாட்டில் சேஃப்டியாக பண்ணியிருங்க ஆற்றுலையோ தண்ணிலேயோ குளத்துலையும் எங்கேயும் வீசாதிங்க உடைக்காதீங்க